எங்கள்கிட்ட இருக்கிற கவுன்சிலர் வந்து நல்லவங்க ஒரு பொண்ணு பெண் கவுன்சிலர் தான் நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை வந்து செஞ்சுக் கொடுப்பாங்க தண்ணி பாதாள சாக்கடை அப்படி சில இது கரண்ட்டு இந்த மாதிரி எங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் ஓடி ஓடி வந்து செய்வாங்க நாங்களும் எங்கள் க கஷ்டங்கள அவங்கள்ட்ட பகிர்ந்துக்குவோம் அவங்க வந்து எல்லாேருடையும் சரிசமமாக பார்ப்பாங்க எல்லாேருக்கும் உதவி செய்வாங்க அவங்களால செய்ய முடியாத பட்சத்துக்கு எம்எல்ஏ எம்பிகிட்ட அந்த குறைகள கொண்டுப்போய் சேர்ப்பாங்க அப்போ அதை அவங்களும் கூட இருந்து எங்களுக்கு நல்லப்படியாக எங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பாங்க அவங்களுக்கு நன்றி கூற